நீச்சல் கற்றுக்குறவுங்க வந்து பிள்ளைங்க வந்து ஒரு பத்து பா பாஞ்சு வயசுக்குள்ளே நீச்சல் கற்றுக்கணும் அதுக்கு மேல் வயதாயிடுச்சுனா நம்ம கற்றுக்க முடியாது நீச்சல் கற்றுக்கணும் நல்லா தெரிஞ்சவங்க கூட போய் கற்றுக்கணும் நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கயிறு ஒரு பெரிய கயிறாக வைச்சி இடுப்பில் கட்டிக்கிட்டு மேலே ஏதா மரம் கிரம் இருந்தால் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம நீச்சல் கற்றுக்கலாம் அப்புறம் வந்து இந்த டயர் போட்டு அந்த மாதிரி கற்றுக்கிட்டின்னா உங்களுக்கு பயமே இருக்காமல் ஓகே உள்ளே போக மாட்டீங்க கற்றுக்கலாம் அப்புறம் வந்து என்னமோ சொன்னீங்க இது கி த கயிறை வெச்சு கூட இப்போ கற்றுக்கறவுங்கள கூட்டிகிட்டு போய் கி கையில் வைச்சி கூட நீங்கள் அந்த மாதிரி கத்துக்கலாம் நீச்சல் கத்துக்குறது நொம்ப நல்லது நீங்கள் அதை க்ர தண்ணியில் போகும் போது ஏதோ மயக்கமோ அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த மாதிரிலாம் நீச்சல் கற்றுக்குற அவசியம் இல்லை உங்க பயப்பட்டீங்க அந்த மாதிரின்னா நீங்கள் நீச்சல் கற்றுக்கக்கூடாது ஏதோ மயக்கம் எதோ வாந்தி இந்த மாதிரி வந்துதுன்னால் நீங்கள் நீச்சல் கற்றுக்க வேண்டாம் பெரியவங்களோடு போய் நீங்கள் நீச்சல் கற்றுக்கங்க அதுதான் நல்லது தண் தண்ணி குடித்தீங்கன்னா அது ஸ் அப்புறம் வெளியில் வந்துடும் ஒன்னும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி அப்படியே நீங்கள் தையி உள்ளே போகும் போது தண்ணி குடித்தீங்கன்னா அது அப்புறம் வெளியில் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் பயப்பட வேண்டாம் ஆனால் நான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சவங்களோடு போய் நீ நீச்சல் கற்றுக்கங்க அதுதான் உங்களுக்கு நல்லது